நான் க என்னை நான் என்னை நினச்சி பெருமைப்பட்ற ஓவியம் வந்து ஒன்று வரைஞ்சிருக்கேன் அது எப்பன்னால் நான் எட்டாவது படிக்கும்போது அது வந்து ஒரு ஃபிரீ பீரியட் அப்போது வந்து நான் என் ஃபிரெண்ட்ஸ்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அப்போது நான் என் ஃபிரெண்டை வந்து பார்த்து வரைஞ்சிட்டு இருந்தேன் நான் அவளை அப்படியே வரஞ்சுட்டேன் அப்டின்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் ஓரளவுக்கு அவளை மாதிரி வரைஞ்சேன் அது வந்து எல்லோரும் என்னை வந்து பாராட்டறாங்க அப்படின்லாம் இல்லை என்னை பொறுத்த வரையும் அது பெருமையான விஷயம்தான் ஏனால் அவள் என்னோடு சின்ன வயதுலேர்ந்து இப்போ வரையுமே வந்து என் ஃபிரெண்டாக இருக்காள் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்னா ஒரு பதிமூணு வருஷமாக அவள் வந்து என்கூட ஃபிரெண்டாக இருக்கா அவளை வந்து வரஞ்சதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் வந்து நெனச்சுதான் நான் வந்து பெருமைப்பட்றேன் ஆனால் என் ஃபிரெண்ட்ஸு சொன்னாங்க அவளும் சொன்னாள் ரொம்ப நல்லா இருக்குது என்னை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொன்னாள் அங்கே சுற்றி இருந்த எங்கள் ஃபிரெண்ட்ஸும் சொன்னாங்க ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நான் வரைஞ்ச படத்தில் நான் நினச்சி பெருமைப்பட்ற ஒரு விஷயம்